ஆன்லைனில்போன தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அமெசானில் அது வந்தது ரொம்ப நல்லாயிருந்துச்சு பேக்கிங் ரொம்ப நல்லாயிருந்துச்சு அதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்டக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத நம்ம யூஸ் பண்றதுக்காகட்டும் பேட்ரி சேவிங் அது மாதிரி கொஞ்சம் நல்லாயிருந்துச்சு அதேமாதிரி குவாமரா குவாலிட்டிக்காக தான் வாங்கிருந்தோம் கேமரா குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபோன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு